இப்போ வந் நம்ம வெளியே எங்கேயாச்சும் வெளில வெளி இடங்களுக்கு போனால் சுற்றுலாவோ எங்கேயாச்சும் போனால் நம்ம வந்து இந்த பறவைகளெலாம் எப்படி சாப்பிடுது ம் மரங்கொத்தியெலாம் எப்படி மரத்தை கொத்துது அதெல்லாம் வந்து நம்ப வந்து நல்லா உன்னிப்பாக பார்க்கணும்னா அதுக்கு பைனாகுலரெலாம் கையில் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிட்டக்க பார்க்கற மாதிரி இருக்கும் என்னென்ன செய்து அது க குஞ்சுங்களுக்கு எப்படி எப்படி சாப்பாடு ஊட்டுது அதெல்லாம் வந்து நம்ம நல்லா அது மூலயமா நல்லா வந்துப் பார்க்கலாம் பார்க்கறத்துக்கு உதவியாக இருக்கும் பைனாகுலர்னால் அதுக்கு தான் நம்ப வந்து அதை எடுத்துகிட்டு போனோம்னால் நமக்கு நல்லா இயற்கையெலாம் பறவைகளோடு இதெல்லாம் நம்ப ரசிக்கலாம்